இப்போ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்த பார்த்திங்கள்னா இப்போ எங்கள் உதாரணத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபிரிட்ஜ் இருக்குனு வச்சிக்க வாங்கினோம் அப்படின்னா அந்த ஃபிரிட்ஜி வந்து வாங்கின அப்புறம் பார்த்திங்கள்னா இப்போ எங்கள் ஊர்லெருந்து எங்கள் ஊர் வந்து ஒரு பெரிய வில்லேஜி எங்கள் ஊர்லேருந்து ஒரு காய்கறி வாங்கனுனாக்க வந்து ஒரு பத்து கிலோமீட்ரு போக வேண்டியதாக இருக்கும் போக வேண்டியதாக இருக்குது அதனால பார்த்திங்கள்னா நாங்கள் ஒரு ஃபிரிட்ஜி ஒன்று வாங்கினோம் அந்த ஃபிரிட்ஜி வந்து பார்த்திங்கள்னா நாங்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி பூராக வந்து வாங்கி வச்சுக்குவோம் ஃபிரிட்ஜில் அதனால எங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியான மாதிரி இருக்கும் எங்களுக்கும் நாங்களும் காலேஜுக்கு போகிறனால கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு எல்லாம் கொடுப்பாங்க நாங்கள் எடுத்துட்டு போயிடுவோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கள்னா ஒரு உடம்பு சரியில்லாத காரணத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில அப்படி நேரத்தில் பழசை செஞ்சு வச்சுப்போம் அதில் திருப்போம் உடம்பு சரியில்லாத போது சாப்பிட்டுப்போம் திருப்ப செஞ்சு வச்சுப்போம் அதனால வந்து எங்கள் ரொம்ப யூசேஜாக இருக்குது வந்து பார்த்திங்கள்னா அந்தப் பொருள் அதனால எங்கள் எங்கம்மாவுக்கு வேலை கொறைஞ்சமாதிரி இருக்கும் எங்களுக்கும் இந்த டென்ஷன் இல்லாதமாதிரி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கனா இப்போ அதுக்கப்புறம் வந்து இது ஆப்போசிட்டான ஒரு செல் ஒன்று வாங்கினே இதுக்கு அப்புறம் பாருங்கள் செல் வாங்கினதுனால இதனால பாருங்கள் முன்னே வந்து நல்லா படித்துட்டு இருந்தேன் இப்போ வந்து நல்லா படிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா செல் அதை பார்த்து பார்த்து வந்து தலைவலி இந்த அப்பறம் அந்தந்த வலிலாம் கொஞ்சம் நிறைய வருது தலைவலி அந்த மாதிரி கண்ணாடி போட வேண்டியதாக ஆச்சு அதனால் செல் வந்த அப்புறம் வந்து பார்த்திங்கனா ஒழுங்காக படிக்க முடியல அதனால நிறைய காரணலாம் இருக்குது இந்த செல்லால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பார்த்திங்களா இருக்குது இப்போதைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால வந்து அதை கொஞ்சம் தவிர்க்கணும் இது அதுமாதிரி இப்போ ஃபிரிட்ஜி அந்த மாதிரி அதை மாதிரி வந்து உபயோகப்படுற பொருளாக வந்து நம்ம வாங்கினால் இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து எதுக்கும் உபயோகப்படுறதுனா ஒரு சிலது உப உபயோகப்படுது ஒன்று ஒன்றுதுக்கு உபயோகப்படுதில்லை தேவை இல்லாத இது மாதிரி யூசேஜ் வந்து ஃபோன்